நாங்கள் இப்போ சம்மரில் வந்து டூர் போக ஃபோர் டேஸ் லீவில் டூருக்கு போயிருந்தோம் நாங்கள் வந்து கன்னியாகுமாரி ராமேஸ்வரம் கொடைக்கானல் கேரளா இந்த எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம் ரொம்பவும் ஜாலியாக இருந்திச்சு ஒரு இருபது பேர்கிட்ட போயிருந்தோம் கம்மியான பேர் போனதால் வந்து இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்திச்சு டூருக்குப் போன இடத்தில் வந்துட்டு நிறைய பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்குக் காண்மிக்கறது ரொம்ப அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஜூலாம் அங்கே நிறைய இருந்திச்சு அங்கே விலங்குகள் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க நிறையா பார்க்காத விஷயங்களெலாம் புதுசாக புதுசாக பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திச்சு அப்புறம் கடலில் விளையாண்டது பீச்சில் இதை போலல்லாம் அவங்களை காண்மிக்கறது இது தான் கடல் அப்படினு சொல்லி காண்மிச்சோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு அப்புறம் போன இடத்தில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடறதுக்காக நாங்கள் வீட்டுலேருந்தே எல்லா பொருளையும் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் அப்போது எல்லாத்தையும் செஞ்சு எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அங்கே வச்சு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுப்போம் கேரளாவில் கொடைக்கானல் இதை போல் இங்கெல்லாம் வந்துட்டு ஃக்ளைமேட் ரொம்ப நல்லாருந்திச்சு கொடைக்கானலில் வந்து ரொம்ப ஜில்லுனு வெயில் தெரியாமல் ரொம்பவும் நல்லாருந்திச்சு அந்த மலை மேலெல்லாம் எல்லா பசங்க பசங்களுக்கு வந்து இது மலை இது தான் மலை இது பெரிய இடம் அப்படினு சொல்லி காண்மிக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திச்சு